இப்போது வாழ்க்கையில் நான் முக்கியமாக மதிக்கிறது எதுஎதுனா ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா இவங்க தான் ஏன்னா இவங்க தான் மெயின் ரீசன் நம்ம இந்த வேல்டில் சர்வைவ் பண்ணுறத்துக்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் திங்கே வந்து ஃபுட் ஃபுட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ப அதை சாப் இது பண்ணிகிட்டு வரோன்கிறது நமக்கே தெரியும் ஏன்னா அம்மா அப்பா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அதை நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறாங்க இப்போது ஃபுட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இடத்துல வீணாகிறது வந்து இந்த ஸ்கூலில் தேவையில்லாமல் தூக்கிட்டு போய் குப்பையில் வேஸ்ட்டாக கொட்டுறாங்க அதேமாதிரி நம்ம ஆஃபிஸ்கோ இல்லை ஸ்கூல்கோ ஏதாவது பாக்ஸில் எடுத்துகிட்டு போகும் போதுமே ஒழுங்காக சாப்பிடாம அதை ஃபுல்லாக வேஸ்ட் பண்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய ஃபுட் வேஸ்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் ரேஷன் கடையெலாம் போகும் போது லாரியில் இறக்குறேன் சொல்லிட்டு ஃபுல்லாக அவ்வளோ ரைஸ் அரிசியாக இருக்கட்டும் இல்லை கோதுமை இந்த துவரம்பருப்பு இந்தமாதிரி எல்லாமே மோஸ்ட்லி நிறைய அந்தமாதிரி தான் வேஸ்ட் ஆகுது அதுக்கப்பறம் இதெல்லாம் வீணாக்க கூடாதுன்னு நான் மெயினாக நெனைப்பேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி வந்து நாங்கள் யூஸ் பண்கிறது கார்ப்ரேஷன் வாட்டர் டைமுக்கு தான் தண்ணி மார்னிங் அதுக்கப்பறம் ஈவினிங் அந்தமாதிரி தான் அதனால் மோஸ்ட்லி டைமுக்கு வரதினால் புடிச்சு வச்சு தான் யூஸ் பண்கிறோம் ஸோ அதை ரொம்ப ரொம்ப இது படுத்தி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டுருக்கோம் ஸோ அது எந்த அளவுக்கு சேவ் பண்ணி வச்சுட்டு இது பண்கிறோமோ அதை சேவ் பண்ணி வச்சுட்டு தான் யூஸ் பண்ணனும் ஸோ அதனால் அதை வீணாக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன்